ஆ ஹலோ ஏம்பா இந்த செடிக்கு எல்லாம் நல்லா தண்ணி உரோலாம் போட்டு வளர்க்குறீங்களா இல்லையா கஸ்டமர் சைட்லந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்குபா செடி எல்லாம் வாடி போயி இருக்கு இலலாம் சீ சீக்கிரமாகவே கொட்டிக்கிது அப்படிலா சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீங்கள் தண்ணி எல்லாம் கரெக்டாக ஊற்றிட்டு இருக்கீங்களா ம் ம் சரி கொஞ்ச உரோலாம் போட்டு கொஞ்ச நல்லா பராமரிப்பு பண்ணி பார்த்துக்கோங்கபா சரிங்க சரிங்க சரிங்க நீங்கள் கொஞ்ச இன்னும் கொஞ்ச நல்லா பார்த்து தண்ணி எல்லாம் ரெண்டு மூணு வேலைக்கும் ஊற்றுங்க வெயில் நாளுன்னு சொல்லுறீங்க நீங்களே பார்த்து பா நல்லா கொஞ்ச பார்த்துக்கோங்க சரி சரி சரி சரி சரி ஓகே